நான் வாங்கியிருந்த ஒரு நல்ல விஷயத்தை பற்றியும் அதனால் என்னென்ன நன்மைகள் எனக்கு கெடைச்சிது அப்டின்றதை பற்றியும் இப்போ உங்களோடு பகிர்ந்துக்கிறேன் அதாவது கோடைகாலத்தில் வீடுகளில் அதிகமான வெப்பம் இருக்கும் பகல் வேளைகளில் அதிகப்படியான வெயில் தாக்கம் இருப்பதனால் வெயில் வேளைகளில் வீட்டின் மேற்பரப்பு அதிகமான சூடாகிடுது அது மதிய வேளைகளில் உள்ள வீட்டுக்குள்ளே எந்த வித தாக்கத்தையும் ஏற்படுத்துவது இல்லை ஆனால் மாலை ஆன பிற்பாடு சூரியன் மறைந்த பிற்பாடாக இருந்தாலும் அதுக்கப்புறமா மேலிருந்து வெப்பம் வீட்டிற்குள்ளாக கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பிக்கிறது எல்லோரும் நம்ம உணர்ந்திருப்போம் இதுக்காகதான் நான் என்ன பண்ணிணேன் அப்டின்னா வீட்டில் மாடியில் ஒரு ஒரு புதுமையான முயற்சியை முயற்சி பண்ணிணேன் அது என்ன அப்படின்னா நான் வாங்கின ஒரு விஷயந்தான் அதாவது ஒயிட் சிமிண்ட் சொல்லக் கூடிய அந்த ஒரு பொருள்தான் எனக்கு உதவியாக இருந்துது இந்த ஒயிட் சிமிண்ட்டை டாக்டர் ஃபிக்செட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கலவையோடு ரெண்டையும் கலந்து வீட்டின் மாடியில் நான் அடிக்க ஆரம்பித்தேன் ஒரு ஒரு நாட்கள் முழுவதுமாக இதுக்கு எனக்கு தேவைப்பட்டது மொதலில் வீட்டில் இருந்த மாடியில் இருந்த தேவையற்ற பொருட்களையெல்லாம் எடுத்து அப்புறப்படுத்தி விட்டு மொதலில் அதை தண்ணீர் விட்டு வீட்டின் மேற்பரப்பு சுத்தம் செய்யப்பட்டது அடுத்ததாக இந்த ஒயிட் சிமிண்ட்டையும் டாக்டர் ஃபிக்சிட்டுன்ற அந்த கலவையும் ஒன்றா கலந்து அதோட ஃபெவிக்கால்னு சொல்லக் கூடிய அந்த ஒரு பொருளையும் கலந்து வீட்டின் மேற்பரப்பில் சுண்ணாம்பு அடிக்கக்கூடிய பெயிண்ட் அடிக்கக்கூடிய அந்த ப்ரெஷை வச்சு முழுவதுமாக ஒரு கோட்டிங் அடித்து முடித்தேன் அதற்கப்புறமாக சிறிது நேரம் அதை காய விட்டு பிற்பாடு அடுத்த கோட்டிங்கும் அது மேலேயே அடித்தேன் இதனால் என்ன பலன் கெடைச்சிது அப்படின்னா அது முழுதும் ஒரு நாள் காய்ஞ்ச பிற்பாடு அடுத்த நாளில் மேலே போய் அதை பார்க்கும்பொழுது அது காலில் ஒட்டலை அப்படிங்றது எனக்கு தெரிஞ்சுது இதனால் எந்த வித வெப்பமும் எனக்கு தெரியல வீட்டில் எந்த விதமான வெப்பமும் உள்ளே வரலை இது ஒரு நல்ல விஷயமாக எனக்கு பட்டது இந்த ஒயிட் சிமெண்ட்டால் பல லாபங்களும் வெயிலின் தாக்கத்தை குறைக்கவோ முடிஞ்சிது இது நான் வாங்கின பொருட்களில் நல்ல ஒரு பலனை எனக்கு கொடுத்துது